ஆ ஆமாம்மா நீங்கள் பேசுகிறது யார் ஆ சொல்லுங்கம்மா ம் சரிங்கம்மா ஆ இருக்குதும்மா ஏதோ இந்த ஆரா மீனுனு சொல்லிட்டு எடுத்துட்டு வந்தாங்கம்மா பசங்கள் ஆ ஆரா மீன் என்ன வவ்வாலா ஏதோ அந்த மீன் இதெல்லாம் இருக்குது ஆ நண்டுகள்லாம் இருக்குது நண்டுலாம் நூற்றி எண்பதும்மா ஒரு கிலோ நூத்தி ஆ நூற்றி எண்பது மீன் எது நண்டுலேயாம்மா ஆ ஆ

ம் கிளீன் பண்ணால் ஒரு கிலோவுக்கு வந்து முப்பது ரூபாம்மா ஆ அது ஏன்னா அப்புறம் சுத்தம் பண்ணி தர்றாங்க இல்லையா இல்லைன்னா கொறைச்சி கொறைச்சி அஞ்சு ரூபா போட்டு கொடுக்கறோம் இருவத்தஞ்சு ரூவா போட்டுக்கங்க ஆ அஞ்சு கிலோ அதில் வேணுமா சரிம்மா இந்த அந்த என்ன கெளுத்தி மீனுனு சொல்லிட்டு வந்திருக்கும்மா ஆ இப்போ ஏரிகள்ல நிறைய பிடிச்சிருக்காங்க ஆ அது ஏரியில் இது பண்ண மீனுலாம் நல்லாயிருக்கும் சாம்பார்ங்களுக்கெல்லாம் ம் நல்லாயிருக்கும்மா ஏன்னா இப்போ தான் இல்லை இல்லைம்மா இப்போ தான் அது லோடு வந்து இறங்கனது ஆ நல்லாயிருக்கும் ஏன்னா ஏரி மீன் வந்து கொழம்புக்கெல்லாம் நல்லாயிருக்கும் ம் பொரிக்கிறதுக்கு இல்லனாலும் குழம்புங்களுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இந்த மீனுங்களோட ம் இல்லைம்மா கடல் மீனோட ஏரி மீன் நல்லாயிருக்கும்மா ஏன்னா இப்போ கடல் கடல் கடல் மீனுங்க லெவலுக்கு இப்போ ஏரியில் மீனுங்க நல்லா பிடிக்கிறாங்க எல்லாம் வளர்ப்பு மீனுங்க ஆ நல்லாயிருக்கும்மா அதுலேயும் வேணுனா வாங்க்கிங்க ஆ ஏன்னா ஏரி மீனுங்கிறது வந்து ரேட்டு அதிகம்மா இரநூறுபா ஐம்பது ரூவா கொறைச்சி என்னத்துக்கும்மா ஆகுறது ஏதோ ஒரு பத்து ஆ பத்து ரூபாயா ஏதோ இருபது ரூவா குறைக்கிலாம் நாங்களும் வாங்கிட்டு வந்துதாம்மா விற்கிறோம் ஆ கொஞ்சம் சரிம்மா சரி நீ இங்கேயே வந்து வாங்குங்கள் அப்புறம் இனிமேல் நாங்கள் பாத்துக்கிறோம் ரெகுலரா வந்து வாங்குங்கள் ஆ எப்படி மீன் அப்போ சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்து அப்போ இங்கேயே வருவீங்கள் சரிம்மா ஆ ஆ அங்கே தான்ம்மா அந்த ஆ அந்த காய்கறிக்கு கடை அன்னைக்கு வந்திங்கல்லையா அது பக்கத்தில் தான் ஆ சரிம்மா சரிங்கம்மா ஆ சரி